எங்கள் ஊரில் ஏரி குளோம் குட்டை இந்த மழை காலத்தில் தண்ணி வந்துடுங்க தண்ணி வந்தால் எல்லாப் பறவையும் கொக்கு நாரை எல்லாப் பறவையும் வந்துடும் அதேபோல மயில் நிறைய வந்துடும் மயில் நூற்று கணக்கில் வந்துடும் எல்லோரும் சாகுபடி நெல் சோளம் கம்பு கடலை இதெல்லாம் வயலில் போட்டுருப்பாங்க இந்த மயில் வந்து அந்த நெல்லை அப்படியே உருவிடுங்க கம்ப்ளீட்டாக உருவிடும் ஒரு கதிரில் இருந்த நெல்லை அப்படியே கீழே உருவிவிட்டு பத்தை திங்கும் ஆமாம் பத்து நெல் இப்போ ஒரு பிடிச்ச நெல்லை இழுத்துதுனா ஒரு மிச்ச எல்லாம் கீழே போட்டிரும் அதேபோல கடலையை செடியில் கொத்தி வேரோடு பிடிங்கி மயில் தின்றுடும் அதேபோல் எங்கே க க க கம்பு சோளம் எல்லாம் கொத்தி கொத்தி கண்டிப்பாக தின்றுடும் இதை பாதுகாக்க எங்களால் முடியிலை இதுக்காக ஒரு கயிறு கட்டி சுற்றிலும் கயிறு கட்டி வைப்பாங்க கயிறு கட்டினாலும் வந்துடும் வேலி கட்டினாலும் பறந்து வந்து உள்ளே சாப்பிடும் இந்த பக்கம் முடுக்கினா அந்த பக்கம் வரும் அந்த பக்கம் மூடினா இந்த பக்கம் வரும் மயிலை முடுக்கறதிலயே பாதி நேரம் சரியாப் போயிடும் காலையில் ஆறு மணிக்கி ஏழு மணிக்கி வெயில் வரக்குள்ளே மயில் வந்துடுங்க பத்து மணி வரைக்கும் மயில் காட்டில் இருக்கும் அதுக்கப்புறம் பத்து மணிக்கு மேல் வெயிலில் வராது மாடு வ மயில் காட்டுக்கு அப்புறம் நாலு மணிக்கு வரும் யே ஆறரை வரைக்கும் மயில் காட்டில் தான் எல்லா பொறுக்கி திங்கும் இதனால இந்த வர்றதெல்லாம் மேலே பாதி மயிலுக்கு பாதி எங்களுக்கு ஐம்பது மூட்டை வந்துச்சுன்னால் இருபது மூட்டை மயிலுக்கு இருபத்தஞ்சி மூட்டை தான் எங்களுக்கு இருபது மூட்டை நெல்லையும் உருவிடும் கடலையும் உருவிடும் மயில் அப்படியே ஜ பாஸ்ட்டு ஆனால் தேசியப்பறவை ஒன்றும் பண்ண முடியாது